எனக்கு பிடித்த நடிகர் அஜித்குமார் அஜித்குமார் கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல பிடிக்கும் அப்றம் அவங்க வந்து காதலித்து ஷாலினியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆண் ஒன்று பெண் ஒன்று அப்றம் வந்து அஜித் பைக் ரேஸ்னால் செம்மை பைக் ரேசு செம்மையாக ஓட்டுவாங்க அப்றம் அவங்க நடித்த படத்துலேயே எனக்கு வாலி அட்டகாசம் வீரம் படமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் அண்ணன் கேரக்டரில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க செண்டிமெண்டாக இதேமாரிலாம் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்புறமேட்டுக்கு அவங்க வீட்டில் வேலை செஞ்ச பன்னெண்டு பேருக்கும் வீடு இலவசமாக கட்டிக் கொடுத்துருப்பாங்க அதனால் அஜித் கேரக்டரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரொம்ப ஒரு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாரோ ஒரு ஃபோட்டோகிராபர் வந்தார் வந்து ஃபோட்டோகிராபர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க சாப்பிடாமலே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அஜித் சார் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களுக்கு உடனே கால் பண்ணி வர வச்சு அமோண்டு கொடுத்து ரொம்ப இது பண்ணாங்க அதனால அஜித் சாரை ரொம்ப எல்லாம் பெருமையாக பேசுவாங்க பைக் ரேஸில் ரொம்ப அடிப்பட்டு கூடம் ரொம்ப ஹாஸ்பிடலில் கொஞ்ச நாள் படம் எடுக்காமல் இருந்தாங்க

அப்றம் அஜித்தை பற்றி அப்றம் சொல்லனுன்னா அஜித் சார் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஜெனியுனான சார் கேரக்ட்ரும் ரொம்ப பிடிக்கும் ஜென்டிலாக நடந்துப்பார் வீரம் படத்தில் அண்ணன் செண்டிமெண்ட் செம்மையா இருக்கும் அப்றம் இப்போ ரீசெண்டாக வந்த படம் துணிவு துணிவு படத்தில் அந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப இதாக இருக்கும் செம்மையாக அதில் நடித்திருப்பாரு ஃபுல்லாக ஒரே காஸ்டியூமில் செம்மையாக நடித்திருப்பாரு டான்ஸ் கொஞ்சம் டான்ஸ் அவ்வளோக்கா அவ்வளோக்கு அவருக்கு வராது ஆனால் பேச்சு திறம நல்லா பேசுவார்

அஜித் சாரை பற்றி சொல்லனுன்னா இன்னும் அதிகமாக சொல்லலாம் அவ்வளோதான் அஜித் சாரை பற்றி எனக்கு தெரியும் ஃபேமிலி ஆகிட்டாங்க